நகர்புறங்களுக்கு நம்ம வந்து மாறினாலும் கிராமத்தில் வந்து ஏன் இருக்கணும்னு விருப்பப்படறோம்னா கிராமத்தில் இருக்க சுற்றுச்சூழலே வேறு மிகவும் ரொம்ப அமைதியான சூழல் இருக்கும் நல்ல சுவாசிக்க காற்று கிடைக்கும் தூய்மையான காற்று கிடைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு பொலியூஷன் இல்லாத வாழ்க்கை இருக்கும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கிராமத்தில் வாழ்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் இந்த காரணம் சொன்னேன்லை அதனால தூய்மையான காற்று கிடைக்கும் நான் மட்டும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கிராமத்தில் வாழறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஏன்னால் சு நல்ல சுற்றுச்சூழல் இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல காற்றை சுவாசித்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு விவசாயம் பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்